ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் கட்டினோ ம் சரிங்க சார் புதுசாக இப்போ ஆல்ட்ரேட் சார் ம் சரிங்க சார் செங்கல் பத்துரூவா போயிட்டு இருக்கு சார் மணல் யூனிட் ஏழாயிரம் கிட்ட போயிகிட்டு இருக்கு ஜல்லி பதிமூணாயிரம் போய்னுருக்குன்னு நினைக்கிறன் இது சிமெண்ட் வந்து கம்பெனிக்கு ஏற்ற மாரி ரேட் போய்டுருக்குது கம்பியும் அதே மாரி கம்பெனிக்கு ஏற்ற ரேட்டு போய்ன்னு இருக்கு சார் கரண்டில் கம்பி எண்பரூவா போய்ன்னுருக்குது சிமெண்ட் வந்து ஐநூறு ரூவா போய்ன்னுருக்கு சார் ரெண்டு செவருங்களா சார் கம்பி வந்து ஒரு ரெண்டு டன் கிட்ட வரும் சார்

சிமெண்ட் வந்து ஒரு ஐநூறு வரும் அமௌண்ட் நல்லா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்

அப்ராக்ஸிமேட்டாக ஒரு பத்து லட்சம் வரும் சார் சரி சார் எப்போ இருந்து ஆரமிக்கிறமாதிரி சார் ம் சரிங்க சார் ஆ எல்லாம் இருக்கிறாங்க சார் நம்ம கிட்ட இல்லை எல்லா நமளுதுலையே இருக்காங்க சார் எல்லா ஒன்னாக சரிங்க சார் எப்போ ஆரம்பிக்கிலாம் சொல்லுங்கள் சார் ஆரம்பிக்க முடியும் ம் சரிங்க சார் சொன்னிங்கன்னா ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணிட்லாம் சார் ம் சரிங்க சார் ம் சரிங்க சார் ம் சரிங்க சார் அதான் ஒரு பில்டிங் ஒன்று முடியிற கண்டிஷனில் இருக்கு அங்கே முடிஞ்சதும் அப்படியே இங்கே நம்பளுது ஆரம்பிச்சிட்லாம் சார் அது இன்னும் ஒரு மூண் நாளில் முடிஞ்சிவிடும் ம் சரிங்க சார் பார்த்துட்டு கூப்டுங்க